என்னுடைய பலம் என்னன்னா எங்கள் வீட்டில் மொத்தம் ஆறு பேர் எல்லோருமே நல்லா படித்து எல்லா டியூட்டியில் எல்லோரும் வேலையில் இருக்காங்க ஆனால் நான் மட்டும்தான் வீட்லேயே இருந்து வீட்டு வேலையை செய்யணும் ஆனாலும் நான் வீட்டு வேலையை செஞ்சுட்டு கம்பெனிக்கு போவேன் வீட்டு வேலையும் செய்வேன் துணி தைக்குவேன் வெளியே கூப்பிட்டு இந்த மாதிரி விஷேஷமாக அக்ரியில் இருந்து கூப்பிட்டு இந்தமாரி மீட்டிங் வெச்சுருக்காங்கன்னா உடனே போய் அதில் கலந்துக்குவேன் செடி வகைகளெல்லாம் எப்படி உற்பத்தி பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவேன் அப்பறம் அது மற்றவங்களுக் செடிகளை உண்டாக்கி கொடுப்பேன் காய்கறிகள் உண்டாக்கி கொடுப்பேன் வீட்லேயும் துணி தைக்குவேன் தைச்சி அது மூலியமா பத்துரூபா சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோடு நம்ம இருக்கிறதுனால மற்றவங்கள விட நானும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கேன் ஒரு உதவியா இருந்துச்சு பலவீனம் என்னன்னா யாராவது என்னை இவங்க மட்டும் படிக்கலன் சொல்லி சொல்லிவிட்டா என் மனது கொஞ்சம் சங்கடப்படும் ஆனாலும் நான் கொஞ்சம் தான் படித்திருக்கேன் படித்தாலும் எனக்கு ஒரு அறிவு ஞானலாம் இருக்கிறதுனால கடவுளுடைய கிருபையினால நான் நல்லா வேலை செய்கிறேன் நல்லா இருக்கிறேன் எந்த ஒரு நோய்நொடியும் வராமல் என்னை கடவுள் நல்லா வெச்சுருக்காரு நானும் நல்லாயிருக்கேன்